கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கேம்ஸ் விளாட்றது எவ்வளோ யூஸ்ஸாக இருக்கும் அப்படினா இப்போ வந்து சிட்டியில் இருக்கிற பசங்கள் நான் வந்து கிராமத்தில் இருக்கிற பையன்னு வச்சுகிட்டா கூட சிட்டியில் இருக்கற பையனுக்கு அவனுக்கு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி ஃப்ரீ டேஸ் கிடச்சிதுனா அவன் நிறையா யூஸ்ஃபுல்லாக பார்க்குறதுக்கோ இல்லை விளையாட்றதுக்கோ நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு சூப்பர் மாலு விஆர் மால் அதுமாதிரி பீச்சு பார்க்கு அதுமாதிரி நிறையா இடத்துல தேட்டரு இந்தமாதிரி நிறையா இடத்துல போய் அவன் அவங்கவுங்க வீக்கெண்டை அவங்க என்ஜாய் பண்ணிப்பாங்க அதே கிராமத்தில் இருக்கற பசங்களுக்குன்னு பார்த்தம்னா ஏதாவுது ஸ்போட்ஸ் அந்த மாதிரி கிரிக்கெட் இந்த மாதிரி விளாண்டுட்ருப்பானுவோ ஸோ இப்போதிக்கி அவங்க இப்போ கிராமத்துலையும் கொஞ்சம் டெக்னாலஜிஸ் டெவலப் ஆன வாசி இப்போ கேம்ஸ் அதிகமாக இப்போ நிறைய பேர் டௌன்லோட் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க அதில் ஒரு கேம்ஸுன்னு சொல்ல போன பார்த்தா பப்ஜி ஃப்ரீ ஃபையர்லாம் இப்போதிக்கி அதிகமாக பசங்களெலாம் விளாண்டுட்ருக்கானுங்க அதில் இப்போ பப்ஜியே எடுத்துக்கிட்டா கூட அந்த ஏஜில் அந்த டயத்தில் வந்து எல்லோருமே ஒரு அதுதான் அது வந்து ஒரு நெட்ஒர்க் பேஸ்டு இதாக இருக்கிற வாசிக்கி ஒவ்வொருத்தனும் அங்கங்கே உட்க்காந்து அதாவது பக்கத்தில் அந்த எடத் ஸ்பாட்டுக்கு வந்து விளாட்றத விட அவங்கவுங்க இருக்கிற இடத்துலே வீட்டிலே உக்காந்துட்டு அதுவும் நம்ம கால் கனக்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு விளாட்லாம் அது அவங்களுக்கு ஒரு என்ஜாயிமெண்ட்டாக இருக்கும் அதில் எப்படியாவுது அந்த மேட்சை வின் பண்ணணும் சிக்கன் டின்னர் எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்திலேயே அந்த மேட்சை திருப்பி திருப்பி விளாண்டுட்ருப்பானுங்க அதனால கொஞ்சம் பெனிஃபிட்டு இருந்தாலும் கொஞ்சம் அது கொஞ்சம் என்ஜாயிமெண்ட்டாக இருக்கும் அந்த ஊர் பசங்களுக்கு அதுமாதிரி ஃப்ரீ ஃபையர்னு ஒரு கேம் இருக்குது அதுவும் அதேமாரி அவங்க பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளாண்டுட்ருப்பானுங்க இன்னும் அதில் கேம்ஸ்ல அவனுவோ ஆன்லைனில் விளாட்ற வாசி பசங்களெலாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசிக்க முடிய மாட்டேங்குது ஆனால் அது வந்து நமக்கு கால் கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம் ஆனால் அந்த காலத்திலலாம் பசங்களெலாம் சீட்டுக்கட்டு கிரிக்கெட் அதெலாம் டக்குனு அந்த அந்த ஸ்பாட்டில் விளாட்ற வாசி அது கொஞ்சம் எஞ்ஜாயிமெண்ட்டாக இருந்துச்சு இப்போ அந்த பப்ஜியில் இதுதான் இப்போ கூட அதில் சில பேருதான் பப்ஜினு சொல்லிட்டு எல்லாம் பசங்களோடு ஒன்றா சேர்ந்து விளாண்டுட்ருக்கானுங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளாண்டானுங்க அப்படினா இப்போ வரவர அவங்களோட ஃபியூச்சர் லைஃப்பை பற்றி யோஸ்சிட்டு அந்த கேம் விளாடாம இப்போ ஒன்று ரெண்டு பேர்தான் விளாடிட்டு இருக்காங்க பாதி பேர் லைஃப் பார்த்து போவோம் இப்போ அந்த கேம்ஸ்லையும் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் கொஞ்சம் குறஞ்சிகிட்டுதான் இருக்குது சிட்டியில் இருக்கற பசங்களுக்கு அவங்க எல்லா ஃபியூச்சர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி அங்கே எல்லா ஸ்பாட்டும் இருக்குது அதனால அவங்க வந்து அவுனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் டேவும் என்ஜாய்மென்ட்டுதான் அந்த இடத்துல கிராமத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தா இந்த மாதிரி ஆன்லைனில் விளையாடுற கேம்ஸுன்னு பற்றி இல்லாமலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீகென்ட் மட்டும்தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து அதிகமாக கேம்ஸ் கூட ஆடுறது கிடையாது ஆஃப்லைன் கேம்ஸும் அவங்க அதிகமாக மோஸ்ட்லீ விரும்பறவுங்க ஆன்லைன் கேம்ஸ் வந்து அவ்வளோவா விளையாட மாட்டானுங்க கிராமத்தில் இருக்கற பசங்க சிட்டியில் இருக்கற பசங்க வேணால் மேபி அந்தமாதிரி விளாட்லாம் ஓகே